மதம் எப்படின்றது மக்களை ஒன்றியாக சேத்தது எப்படின்னா பண்டிகை நல்லது கெட்டதுக்கு நம்ம வந்து கிறிஸ்டின்னு முஸ்லீமு இந்து மதம் அல்லாமே ஒன்று அந்த டைமில் எல்லாம் ஒன்றா சேரும் நாங்கள் பண்டிகை செய்யும் போது அவங்களுக்கு கொடுப்போம் அவங்க பண்டிகை செய்யும் போது கிறிஸ்டின் அவங்க கேக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுப்பாங்க முஸ்லீமு அந்த இதுக்கு பக்ரீத்துக்கு ரம்ஜானுக்கு எல்லாம் பிரியாணி கொடுப்போம் நான் தீபாளிக்கி நோம்புக்கு அதிர்சோம் இந்த மாதிரி ஸ்வீட் வகை கொடுப்போம் பொங்கலுக்கு வந்துட்டு பொங்கல் செஞ்சு சாப்பாடு கூப்பிட்டு நம்ம வீட்டில் நான் வெஜிடேரியன் செய்வோம் அப்போது பொங்கல் அப்போது அவங்கள கூப்பிடு நாங்கள் சாப்பாடு போடுவோம் அவங்க கூப்பிட்டு அந்தமாதிரி நாங்களாம் ஒரு ஒற்றுமையாக சேர்த்து பண்டிகை செய்வோம் அவங்களும் வருவாங்க நாங்கள் போவோம் இந்தமாதிரி ஒற்றுமை இதுங்க சமூ சமூகம் இதுக்கு நாங்களெலாம் ஒன்று ஒற்றுமை பாடுபட்றோம் ஜாதி மதம் எல்லாம் எங்களுக்கு எல்லாமே ஒரே இது தான் ஒகாதிச வந்து ஒபோட்டு அந்த தெலுங்கு வருஷ பிறப்புக்கு ரொம்ப வந்து ஒபோட்டு செய்வோம் எல்லாருக்கும் கொடுப்போம் எல்லோருக்கும் செய்வோம் அவங்களும் செஞ்சாலும் எங்களுக்கு கொடுப்பாங்க சரிவாங்க கறி நாள் வரும் சார் கறி நாள் வந்தால் எல்லாம் நம் செஞ்சு எல்லோருக்கும் கொடுப்போம் பக்கத்தில் அக்கத்தில் இருக்கறவங்களுக்கு எல்லாம் இங்கே எல்லோரும் கலந்து தான் இருக்கோம் ஆயுத பூஜை வந்துச்சுனா எல்லாமே இது பண்ணி அன்றைக்கி பூஜை போட்டு நம்மனாள செஞ்சு சுண்டலு ஸ்வீட்டு ஏதோ கொடுத்து பக்கத்தில் அக்கத்தில் கொடுத்து நாங்கள் சாமி கும்பிடுவோம்